பதினொன்று பனெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுற்றி அஞ்சு பத்து ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுற்றி ஆறு பதினேழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுற்றி அஞ்சு பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுற்றி ஆறு ஏழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஆறு